உள்ளே வாங்கண்ணா வணக்கம் ப்ரோ என்ன பார்க்குறீங்க மொபைல் பார்க்குறீங்களா இல்லை மொபைல் எதுவும் சர்வீஸ் பண்ணணுமா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ரியல்மீ சி டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு மொபைல் இருக்குது ஆப்பிள் செவன் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் இருக்குது ஒன் பிளஸில் நோட் சிஇ லெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஒன்று இருக்குது ப்ரோ ஓகே ப்ரோ இப்போ ஒன் பிளஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஒன் பிளஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பெஸ்ட் என்னவோ அதை கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் என்ன அப்படின்னா இது வந்துட்டு இப்போ நியூவா லான்ச் பண்ணிருக்காங்க ஃபைவ் ஜி மொபைல் ப்ரோ இது அதுமட்டும் இல்லாமல் பேட்ரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா ஐயாயிரம் எம்ஏஹச் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க ரேம் வந்துட்டு சிக்ஸ்ட்டீன் ஜிபி ரேமு ரோம் வந்துட்டு எவ்ளோனா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க அதுமட்டும் இல்லாமல் இதில் என்னென்னா மெமரி கார்டும் இன்செர்ட் பண்ணிக்கலாம் டூயல் சிம்மு தான் இப்போ கேமரா வைஸ் பார்க்கும்போது நல்லா பெஸ்ட்டாவே கொடுத்துருக்குறாங்க சிக்ஸ்ட்டி ஃபோர் மெகா பிக்சல் கேமரா பேகில் ஃபிரண்ட்ல வந்துட்டு சிக்ஸ்ட்டீன் மெகா பிக்சல் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க ப்ரோ ரேட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ட்டி தௌசணுக்கு கொடுத்துட்டுருக்கோம் ப்ரோ இல்லை ப்ரோ இப்போ ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிறது நாங்க வாங்கி விற்கறதுல எங்களுக்கு அதில் தௌசண்ட் தான் ப்ரோ லாபமே கிடைக்கும் ஆமாம் ப்ரோ வேணால் ஒரு டூ தௌசண்ட் வரைக்கும் குறைச்சி பண்ணிக்கலாம் ப்ரோ இல்லை ப்ரோ டூ தௌசணுக்கு கீழே போயிடுச்சுனா எங்களுக்கு பெருசாக லாபம் எதுவும் கிடைக்காதுல வேற ஏதாவது ஆஃபர் வேணும்னா நம்ம வேணால் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரோ நம்ம வந்துட்டு மொபைல் பேக்கேஜ் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் என்னென்னா இருக்கும்னா மொபைலு அதுக்கு வந்துட்டு அவங்க கம்பெனியில் கொடுக்குற ஒரு கேஸ் ஒன்று இருக்கும் சார்ஜர் ஒன்று இருக்கும் இவ்வளோ தான் ப்ரோ அவங்க கொடுப்பாங்க நாம வந்துட்டு நம்ம கடையில் வாங்குகிறப்ப எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கேஸ் இல்லாமல் தனியா ஒரு கேஸு ஃபிரீயா நம்ம டெம்பரும் ஒட்டி கொடுத்துட்றோம் அதுமட்டும் இல்லாமல் ஒரு ஹெட்செட்டும் நம்ம ஃபிரீயா தரோம் ப்ரோ ஆமாம் ப்ரோ கண்டிப்பாக வந்துட்டு இது வந்துட்டு எங்கள் கடையில் வாங்குகிறவங்களுக்கு நாங்கள் செய்கிறது இல்லை நாங்கள் தர்றதே ப்ளூடூத் தான் ப்ரோ தருவோம் இப்போ யாரும் ஒயர்டு அவ்வளோவோ யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால நாங்களே ப்ளூடூத் தான் தந்துட்டுருக்கோம் ஆ கண்டிப்பாக போட்டுக்கலாம் ப்ரோ அது ஒன்று பிராப்ளம் இல்லை ஸ்டாட்டிங் வந்துட்டு பிரைஸ் எவ்வளோ கொடுப்பீங்க நீங்கள் ஆ ஒன்றும் பிரச்சின இல்லை ப்ரோ நீங்கள் வந்து ஸ்டாட்டிங்கில் ஒரு டுவெல் தௌசண்ட் மட்டும் பே பண்ணிக்கோங்க பே பண்ணிக்கிட்டு மன்த்லி வந்துட்டு ஒரு ப தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரோ ஒரு டென் மன்த்துக்கு அந்தமாதிரி இருக்கும் ஓகே ப்ரோ இப்போ ஒன் பிளஸ் எடுத்துக்கிறீங்களா நீங்கள் ஆ ஓகே ப்ரோ அப்போ எப்போ எடுத்துக்குறீங்க ப்ரோ ஆ ஓகே ப்ரோ நம்மகிட்ட இருக்கிற மொபைல் எல்லாமே சொல்லிட்டனே ரியல்மீயில் இருக்குது ஆப்பிள்ல இருக்குது அதுமட்டும் இல்லாமல் ரெட்மீலேயும் இருக்குது உங்களுக்கு என்ன மாடல் மொபைல் வேணும்னு சொன்னீங்கன்னால் நம்ம அதுக்குத் தகுந்தமாதிரி குறைச்சி பண்ணிக்கலாம் ப்ரோ ஓகே ப்ரோ கண்டிப்பாகவ வாங்க நம்ம எவ்வளோ குறைச்சி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் பண்ணித் தரோம் ஆ வாங்க ப்ரோ தேங்க் யூ